நாமக்கல் மாவட்டத்தில் முக்கியமாக சொல்லணுன்னா இப்போல்லாம் வந்து முன்னாடி மாதிரி இல்லை இப்போ வந்து ஓர் அளவுக்கு வந்து குப்பைகள்லாம் சுத்தம் செய்கிறது காலையில் ஏழு மணிக்கே வந்து சுத்தம் செஞ்சிடறாங்க இதனாலே வந்து சுத்தம் பண்ணிடறனால ஒன்றும் வந்து இப்போல்லாம் வந்து சுத்தமாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து சில இந்த ஹாஸ்பிட்டல் மெடிசன் எல்லாமே வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படி அப்படியே போடுறது முன்னாடி மாதிரி வந்து அந்த மெடிசன்லாம் அந்த குப்பையில் எடுத்துகிட்டு போகாமல் அப்படி அப்படியே போட்டுட்றாங்க இது தான் வந்து நமக்கு மெயினு வந்து பிரச்சனையாக இருந்துச்சு முன்னாடி வந்து இதுவே நம்மளை உணர்ந்து நம்ம சென்ட்ரு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோடய மெடிசன்லாம் போட்டுருக்காங்க இப்போயாது பரவாயில்ல முன்னாடிலாம் வந்து எரிப்பாங்க இதுவே வந்து புகைலாம் வந்து அந்த சைட்லாம் போயிட்டு ரோடு சைட்லாம் போயிட்டு ரொம்ப வந்து எரிக்கிற அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க சில இதே வந்து அதில் வந்து எரியாமல் சில பாலித்தீன் கவர்லாம் வந்து ஒரு மாதிரி இது பண்ணி அந்த ஸ்மெல்லாம் அப்படி இதாகும் இது இப்போ வந்து நகராட்சிகிட்ட சொல்லி ஓரளவுக்கு வந்து இதை சுத்தம் பண்ணியாச்சு இதனால வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லா சைடும் கொஞ்சம் சுத்தமாக வச்சிருக்கிறதுனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை